திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மொழியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கன்னடம் பேசுகிறவங்க இருக்குறாங்க அப்பறம் கேரளம் மலையாளம் பேசுகிறவங்க இருக்குறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க அப்பறம் உருது பேசுகிறவங்க இருக்குறாங்க ஹிந்தி எல்லாம் செட்டியார்லாம் பார்த்திங்கன்னா கன்னடக செட்டியார் இருக்குறாங்க அப்பறம் கர்நாடக மாநிலத்துல அவங்க தனியாக அவங்க கன்னடம் பேசுவாங்க அப்பறம் ஜாதினு பார்த்திங்கன்னா கவுண்டரு இருக்குறாங்க முதலியார் அப்பறம் நாடார்லையே இருக்குறாங்க நிறையா மூப்பனார் இருக்குறாங்க அப்புறோம் வன்னியர் இருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தேவர் இருக்குறாங்க அப்புறம் போகிமார்கள் இருக்குறாங்க அப்பறம் இது கொறவர்கள் கூட இருக்குறாங்க எல்லா மொழியிலும் இருக்குறாங்க இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியை வந்து அவங்க ஈஸியாக வந்து பழகிட்டு நம்ம கூட எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ பழகிக்கிறாங்க நம்ம நாட்ல வந்து வந்து இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் எல்லா மொழியிலும் கலந்து நம்ம தமிழ்மொழி பேசி பழகிட்டாங்க